ஹலோ மேடம் மேம் புஷ்பா பழக் கடை தானே மேம் ஆ நல்லா இருக்கேன் மேம் எனக்கு பலாப்பழம் இப்போது வேணும் மேம்

இல்லை இன்னைக்கே கட் பண்ணுற மாதிரி இன்னைக்கி நாளைக்கு வெச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ ஆப்பிள் இருக்கா மேம் ஒரு கிலோ அது வேணும் ஆ ஊட்டி ஆப்பிள் இருந்தால் ஒரு கேஜி வேணும் மேம் ஆ சரி மேம் த்ராட்சை த்ராட்சை ரேட் எப்படி மேம் ஆ சரி திராட்சையும் ஒரு அரைக் கிலோ கொடுத்துருங்க மேம் பழாப்பழம் கொஞ்சம் நல்லதாக கொடுங்க ஆ சரி ஆ சரி ஆரஞ்சுலாம் ரேட் எப்படி ஆ சரிங்கம்மா ஆ கமலா ஆரஞ்சு ஒரு ஒன்றை கிலோ கொடுத்துருங்க ஆ ஜூஸ் போடுற மாதிரி பழம் கொஞ்சம் நல்லதாக பார்த்துக் கொடுங்க

சரி மேம் நான் வந்து வாங்கிக்கிறேன் மேம் தேங்க்யூ மேம் ஆ ஓகே